இப்போ நாங்கள் விவசாயம் பண்றோம்னா பார்த்திங்கனாக்க விவசாயம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கையில் எங்கள்கிட்ட காசு இருக்காது கடன் வாங்கி பக்கத்தில் வந்துட்டு வட்டிக்கு இவ்வளோன்ட்டு சொல்லிட்டு கடன் வாங்கிக்கிட்டு அதை வந்துட்டு நாங்கள் வித நெல் வாங்கிறது வித நெல் வாங்கி அதை வந்து ஊறவச்சிட்டு அதை வந்து நாற்றுப் பிடுங்குறது நாற்று விட்றதுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாமே விவசாயிங்களுக்கு வந்துட்டு விவசாய காடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுங்களா எல்லாமே கடன்தான் வாங்குவாங்க எப்படினாக்க கடன் வாங்கிட்டு நம்ம இதில் முதல எடுத்துட்டு நம்ம அந்த கடத்த கொடுத்துர்லாம் அப்படின் சொல்லிட்டு நினச்சி வாங்குவாங்க அது வந்துட்டு அமைப்பு எப்படி பார்த்திங்கனா மழை நெல் நம்ம வந்துட்டு அறு விளைச்சல் டைம் நம்ம அதை வந்து விதை நெல் வாங்கி அதை தண்ணீர்ல போட்டுட்டு அது திருப்பி நாற்று விட்டுட்டு அதை நாற்றுப் புடுங்கி அதை ஆளுங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசி அதை நடவிட்டுட்டு நட்டுப் பார்த்தா அது உரம் விசுருனால் தான் அந்தப் பயிறு வரும் இல்லைனா அது அப்படியே உட்காந்துக்கும் உரம்போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கனா ஆள் களைபறிக்கணும் அது ஒரு களை ரெண்டு களை புல்லுப்போவும் மூணு களைக்கூட தற்சமயலு பறிக்கிறமாதிரி இருக்கும் அப்படி பறிச்சிவிட்டு எல்லாம் அறுக்கப்போகிற டைம்ல ஒன்று தண்ணி கிடைக்காம போய்விடும் அந்த விளச்சலுக்கு அப்போக்கூட அந்த விவசாயி என்ன பண்ணுவான் அந்த தண்ணீர் கடன் வாங்குவான் பணத்துக்கு அந்த தண்ணீர் இப்போ கடன் வாங்கிட்டுதான் அந்த தண்ணீர் வந்து விளைச்சலுக்கு பாய்ப்பான் அப்படியே அவன் தண்ணீர கடன் வாங்கி அந்த விளச்சலு நல்லபடியாக வந்துருச்சுனாக்க இப்போ நாளைக்கு அறுக்கலாம் நாளானக்கு அறுக்கலாம் அப்படி இருக்கும்போது மழை வந்துடும் அப்போ அந்த மழை வந்துவிட்டா என்ன ஆயிடுனாக்க அந்த நெல் எல்லாம் படுத்துக்கிச்சுனாக்க அது அப்படியவே திரும்பவும் அந்த நெல் படுத்துக்கிச்சுனாக்க மறுபடியும் அதை வந்துட்டு ஆள் வச்சு அறுக்கணும் இல்லை மிஷினுக்கு அப்போ அந்த மிஷின்காரன் அந்த நெல் படுக்கிறதுக்கு அது ஒரு ரேட் அதிகமாக கேட்பான் அப்போ வந்துட்டு அது வந்துட்டு நம்ம வாங்கின கடத்துக்கு அது வந்து பாதி விலைக்கிதான் போகும் அந்த நெல் அந்த பாதி விலைக்கிப் போகிறதால நம்ம விவசாயி என்ன கடன்பட்டு உடம்பட்டு அது பயிர் பண்ணுற நேரத்தில் கைக்கு வர்ற நேரத்தில் நம்ம கைக்கு வராது மழையில் பாதி கீழே பாதி வக்கோல்ல பாதி அப்படியவே போய்டும்